ஹலோ ஆ கிர்த்திகா மீன் கடைங்களா ஆ ஆ என்னென்ன மீனும்மா இருக்குது ஆ கெளுத்தி மீன் ரெண்டு கிலோ வேணும் என்ன ரேட்டுங்கம்மா ம் சரிங்கம்மா கெளுத்தி மீன் ரெண்டு கிலோ வேணும் அதை க்ளீன் பண்ணி கொடுத்துருவீங்களா ஆ நாளைக்கு எங்கள் வீட்டில் விஷேசம் அதனால ரெண்டு கிலோ வேணும் அதுதான் க்ளீன் பண்ணி வே க்ளீன் பண்ணுறதுக்கு காசுங்களா இல்லை எப்படி நீங்களே ஃப்ரீயாக க்ளீன் பண்ணி தருவீங்களா ஆ கிலோவுக்கு ஆ சரிங்கம்மா நாளைக்கு ரெண்டு கிலோ எனக்கு வேணும் கெளுத்தி மீன் ரெண்டு கிலோ க்ளீன் பண்ணி எனக்கு கொடுத்துடுங்க நாளைக்கு வந்து நான் வாங்கிக்கிறேன் ஆ மீன் இருக்கா இல்லையா இல்லை அதுக்குதான் இல்லை கடல் மீன் இருக்கா இல்லை இது மாதிரி மற்ற மீனெலாம் இருக்குதான்னு கேட்கத் தான் ஃபோன் பண்ண ஆ சரிங்கம்மா நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேங்க ஆ ஆ சரிங்கம்மா தேங்க்ஸ் ஆ ரெடியாக வச்சுருங்க நான் வந்து காலையில் ஒரு ஒன்போது மணிக்கு போல் வந்து வாங்கிக்கிறேம்மா வச்சுருட்டுங்களா ஆ செரி தேங்க்யூமா தேங்க்யூமா